மேடம் பழமுதிர்சோலை பழக் கடைங்களா கோபி பஸ் ஸ்டாண்டில் இருக்குதுங்களே அதுங்களா ப பழம் இன்னைக்கி வே எல்லா பழமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா அ ஆப்பிள் எவ்வளோங்க இன்னைக்கி ரேட்டு ஆரஞ்சி பழம் சேரிங்க கொய்யாப்பழம் ஆப்பிள் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக சொல்றீங்களே வெயிலே முடிஞ்ச்சுங்களே சரி ஆரஞ்சி ஒரு கிலோ சேத்து போ போட்டுருங்க கொஞ்சம் எல்லாம் நல்ல பழமாக போடுங்கள் போன டைம் வாங்கினது ரொம்ப அழுகி இருந்துச்சி நிறையா பழம் வேஸ்ட்டாக இருந்துச்சி கொஞ்சம் நல்ல பழமாக போட்டு விடுங்கள் வேறு என்ன பழம்லாம் இருக்குதுங்க பேரிக்காய் இருக்குங்களா தாட்பூட் எவ்ளோங்க கிலோ சரி அந்த பழத்தில் ஒரு ரெண்டு கிலோ நல்லதா போட்டு விடுங்கள் சரி எல்லா பழமும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு விடுங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்ட்டுங்களா இல்லை வேறு எதுவும் வேண்டாம்ங்க வீட்டு அட்ரஸ் சொல்ட்டுங்களா டி என் பாளையம் காமாட்சி ந காமாட்சி நகர் தெரு அவ்வளோ தான்ங்க டெ டெலிவரி பண்ணுவீங்களா இதே நம்பரு தான்ங்க சரி ஓகேங்க கண்டிப்பாக இன்னைக்கே பண்ணி விட்டுருங்க கேஷா டெலிவரிங்களா சரி ஓகேங்க சரி ஓகேங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு விடுங்கள் ம் ஆமாம் மொத்தம் எல்லா பழமும் சேர்த்து எத்தனை கிலோ ஆச்சுங்க எத்தனை கிலோங்க

ஏழு கிலோங்களா ரேட் எவ்வளோங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் சரி ஓகேங்க நாங்கள் ரெகுலராக உங்கள் கடைக்கு தானே வந்துட்டுருக்கோம் ரேட் ரொம்ப அதிகமாக சொல்றீங்களே அப்போ நீங்கள் கம்மி பண்ணலன்னா நாங்கள் பக்கத்து கடையை பார்த்துக்குவோம் இப்போ ஒரு நூறுபா கம்மி பண்ணுங்கள் ம் சரி ஓகேங்க